ஹரே கிருஷ்ணா ஹாய் நான் வந்து இப்போது ஷாப்பிங் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சி இந்த என்னோடய கார்ட்டில் வந்து தப்பான டேப்லெட் வந்து சேர்த்துட்டேன் ஸோ அதை எப்படி வந்து இது பண்ணணும் சொல்லிட்டு எங்கள் என்னோடய அப்ளைன்னை கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல ஃபஸ்ட்டு அந்த முதல் ப்ராஸெஸிலேருந்து போய்விட்டு அதுக்கப்புறம் எந்த டேப்லெட் நீங்கள் வந்து எடுக்கணுமோ அதை வந்து நீங்கள் டெலீட் கொடுத்துட்டு ஸோ அப்புறம் அந்த மறுபடியும் அந்த ஷாப்பிங் கார்ட்டில் வந்து என்னென்ன தவறாக இருக்குது மற்றது ஏதாச்சும் இருந்தால் அதையும் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து சப்மிட்டோ இல்லை ஓகே பட்டனோ இருக்கும் அதை கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா இப்போ அப்ளையின்கிட்ட போய் இந்தமாதிரி என்னோடய சுச்சிவேஷனை சொல்லி நான் போடக்கூடாததை போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து தப்பான வந்து டேப்லெட்டோ என்னோடய தப்பான ப்ரூஃப் வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோடய சுச்சிவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என்ன நமக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்றத அதை போட்டுவிட்டு அவங்க கிட்டே இன்ட்டிமேட் பண்ணணும் அதை எடுக்க முடியாதுனெல்லாம் இல்லை கண்டிப்பாக எடுக்கலாம் பட் என்னென்னா கொஞ்சம் ப்ராஸெஸ் வந்து பெருசாக ஆகும் லைக் வந்து அந்த இடத்துல போய்விட்டு பர்ட்டிகுலராக அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேறு பேரை போடணும் அதை போடு போட்டுவிட்டு இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அங்கே வந்து கொடுத்துட்டு மறுடியும் வெளியில் வரக்கூடாது வெளியில் வந்தால்தான் ப்ராப்ளம் ஆகும் ஸோ வெளியில் வராமல் மறுபடியும் என்னோடய கார்டு என்னோடய கார்ட்டில் வந்து அந்த டீடெயில்ஸெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேயும் நம்ம செக் பண்ணிக்கணும் என்னென்ன டீடெயில்ஸ் சரியா இருக்குது நேம்மு ஏஜ்ஜி அப்புறம் பின்கோடு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்ட் கேட்டுவிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்துட்டு அதை அடிக்கணும் ஸோ இது வந்து ஈஸியான ப்ராஸெஸ் தான் சப்போஸ் தெரியல அப்படின்னா உங்களோடய அப்ளைன்னேயுமே கேட்கலாம் அது ஒன்றும் பிரச்சின இல்லை அவங்க கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ பட் இன்னொன்று என்னென்னால் இது இந்த மிஸ்டேக்ஸ் வந்து மறுபடியும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுமாதிரி ஒரு ஒரு தடவையும் பண்ணுன்னால் கொஞ்சம் ப்ராஸெஸ் பெரியாருக்கு பெருசாக இருக்கிறனால டைம் ஜாஸ்தி ஆகும் ஸோ போடும்போதே கவனத்தோடு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக போடணும் ஓகேங்களா தேங்க் யூ